இந்திய நாட்டைப் பொறுத்த வரையிலையும் இவருடைய கலாச்சாரம் பாரம்பரியம் மற்றும் மதங்கள்னு பார்த்தோம்னால் மிகவும் பழமையானது விரிவானது ஆழமானதுன்னு சொல்லலாம் ஒவ்வொரு கலாச்சாரங்களும் ஒவ்வொரு பகுதிலையும் இருந்து கடைபிடிக்கப்பட்டுருக்குங்கிறது தெரிய வருது மதங்கள்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா இந்தியாவில் தான் வந்து பல விதமான மதங்களை மக்கள் பின் பின்பற்றுகிறார்கள் மற்ற நாடுகளோடு ஒப்பிட்டுப் பார்க்கும் போது இந்தியா வந்து பல மதங்களால் பின்பற்றப்படும் ஒரு நாடாக தான் பார்க்கப்படுது உதாரணத்துக்கு எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஒரு சில நாடுகளில் வந்து பெரும்பான்மையான மக்கள் ஒரு குறிப்பிட்ட மதத்தை பின்பற்றக் கூடியவங்களாக தான் இருப்பாங்க மிகவும் சொற்பமாக எண்ணி விடக் கூடிய அளவில் மற்ற மதத்தை பின்பற்றக் கூடிய மக்கள் இருக்கிறதா நமக்கு வரலாறுகள்லையும் கண்கூடாகவும் பார்க்க முடியுது ஆனால் இந்திய நாட்டில் மட்டும் பல மதங்களை மக்கள் வந்து அதிகமான எண்ணிக்கையில் பின்பற்றிக்கிட்டு வராங்க அந்த சுதந்திரம் இங்கே இந்திய நாட்டில் உள்ள மக்களுக்கு வழங்கபட்டிருக்கு அது அவர்களுடைய உரிமையாகவும் வழங்கப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனும் அவனவன் சுதந்திரத்திற்கேற்ப எந்த மதத்தையும் அவன் பின்பற்றிக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு சூழல் இந்திய நாட்டில் நிலவி வருது பாரம்பரியம் அப்படினு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு இனங்களுக்கும் தனித் தனியான பாரம்பரியங்கள் இங்கே இருந்திருக்கு அப்படின்றது இந்தியக் கலாச்சார தொல்லியல் ஆய்வுகளின் முடிவை வச்சு பார்க்கும்போது நமக்குத் தெரிய வருது அந்த பாரம்பரியத்தை உற்று நோக்கி கவனிக்கும்போது அது மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை எப்படி பாதுகாக்கிறது எப்படி நல்ல பாதையில் பயணிக்கறது அப்படின்ற பல தகவல் களஞ்சியங்கள கொடுக்கக் கூடியதாக அந்த கலாச்சார பாரம்பரியம் காணப்படுது மற்ற நாட்டு கலாச்சாரங்களோடு ஒப்பிடும் போது இந்தியாவின் கலாச்சாரம் எல்லோராலும் விரும்பி பார்க்கப்பட்டு இன்றைய காலகட்டத்திலையும் அதை ஏற்றுக்கொள்ளும்படியாக இருந்து வர்றது நம்ம பார்க்க முடியுது உதாரணமாக இப்ப மலேஷியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலும் கூட தமிழர் திருநாளான பொங்கலானது அங்கேயும் கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படின்றது நம்ம கலாச்சாரத்தினுடைய பெருமையையும் முக்கியத்துவத்தையும் குறிப்பிடறதாக பார்க்கப்படுது அதேபோல் பாரம்பரியமான மொழியான தமிழ்மொழி இன்றைக்கு உலகளாவிய நாடுகள் எல்லாவற்றிலையும் புழக்கத்தில் இருக்கறதை பார்க்க முடியுது குறிப்பிட்ட நாடுகளில் பேருந்துகளில் அந்த ஊர்களை குறிப்பிடுவதற்காக பயன்படுத்தப்படும் பலகைகள்லையும் தமிழ் மொழியிலியே பதிவிடப்படுவதை நம்ம செய்திகள் மூலமாக பார்க்க முடிஞ்சுது ஒரு சில நாடுகளில் ஆட்சி மொழியாகவும் தமிழ் மொழி வழங்கப்பட்டு வருகிறது இது எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது நம்முடைய இந்திய நாட்டின் கலாச்சாரமானது பல நாடுகள் அதை எடுத்து பயன்படுத்தக் கூடிய வகையில் அவ்வளவு நுண்ணியதாகவும் விரும்பி வரவேற்று அதை பயன்படுத்தக் கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு அப்டின்றதை கண்கூடாக இங்கே பார்க்க முடியுது இப்படி பல வித்தியாசங்கள் மற்ற நாடுகளை காட்டிலும் இந்தியாவில் கலாச்சார வாயிலாகவும் பாரம்பரியத்தின் வாயிலாகவும் மத நம்பிக்கைகளின் வாயிலாகவும் காணப்படுது